அனைத்து மக்களும் வந்துட்டு ஒன்று கூடி எந்த ஒரு மதம் ஜாதி இல்லாமல் வந்துட்டு கொண்டாடுற விஷயங்கறது வந்துட்டு நிறைய இருக்குது பொங்கல் தீபாவளி அதேமாதிரி ரம்ஜான் அந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது எல்லோருமே ஒன்று கூடி பக்கத்தில் வந்துட்டு யார் ஒரு ஹிண்டுவோ ஒரு கிறிஸ்டினோ ஒரு முஸ்லிமோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வீட்டில் செஞ்ச பலகாரத்தை கொடுத்துட்டு ஸோ அந்த மாதிரி எல்லோருமே ஒன்னாக கொண்டாடுற ஃபங்க்ஷன்ஸும் வந்துட்டு இது எல்லாம் இதுவும் ஒன்று இவங்க அவங்க அப்படின்னு பிரித்து பார்க்காம எல்லாத்துக்கும் ஈக்வலாக பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கிறத பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கிறத கொடுத்துட்டு அதே சந்தோஷமாக அந்த அந்த நாள் வந்துட்டு போகும் அதில்லாம அந்த நாளே ரொம்ப எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷமாக போகும் கேக்கிறது கிடைக்கும் எல்லாத்துக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஒன்னாக சேர்ந்து கொண்டாடுறதுனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோருக்குமே எல்லாம் கிடைக்கும் பொங்கல் தீபாவளி அப்படிங்கிறப்போ எல்லாம் ஒன்னாக சேர்ந்து பட்டாசு வெடித்து வீட்டில் செஞ்ச பலகாரம் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிட வச்சு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் அதுவும் இல்லாமல் அந்த நாள் வந்துட்டு எல்லோர் கூட வெளையாடிட்டு அவங்க அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளோட விளையாடிட்டு அந்த நாள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போகும் அதுவும் இல்லாமல் எல்லா பண்டிகையும் எல்லோரோடையும் சேர்ந்து ஒன்னாக சந்தோஷமாக கொண்டாடுறதுல அது இன்னும் ஒரு அலாதியான சந்தோஷம்னு சொல்கிறது